நான் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணமாட்டேன் இன்ஸ்டாகிராம் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஃபேஸ்புக் பற்றியும் ட்விட்டர் பற்றியும் எனக்கு அவ்வளவா தெரியாது மேக்ஸிமம் சோசியல் மீடியாஸ் எல்லாம் ஓரளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதில் பெனிஃபிட்ஸ் கம்மியாகவும் இருக்கு ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கு அதை பற்றி ஆனால் இன்ஸ்டாகிராம் மட்டும் அதிக அளவில் யூஸ் பண்ணுவேன் அதில் நான் வந்து அதிகமாக என்ன பாப்பேன்னா மோஸ்ட்லி நான் ஜாப் தான் வேக்கன்ஸிலாம் சர்ச் பண்ணுவேன் ஏன்னா இப்போ நாம் ஆஃப்லைன் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஜாப்ஸும் நிறையா வந்துடுச்சு இன்ஸ்டாகிராமில் அதுமாதிரி நிறையா போஸ்ட்லாம் போடுறாங்க ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நான் அந்தமாதிரி விஷயங்களை அதிகமாக பாப்பேன் அதுப்போகன்னு பார்த்தா நான் காமெடி ரீல்ஸு இல்லை கார்ட்டூன் ரீல்ஸு அது எந்த எனக்கு பிடிச்ச ரீல்ஸ் டான்ஸ் ரீல்ஸு அந்தமாதிரி எது இருந்தாலும் அது நான் அதிகமாக பாப்பேன் அதில் நான் எதுவும் இன்ஸ்டாகிராமில் எதுவும் போஸ்ட் பண்ணதோ அப்லோட் பண்ணதோ கிடையாது ஆனால் ரீல்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவேன் எனக்கு பிடித்திருந்தா சரி காமெடியாக இருக்கிற ரீல்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவேன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிடிச்சதுன்னு பாத்தோம்னா இந்தமாதிரி ஜாப் வேகென்ஸி பற்றி நறையா சொல்வாங்க நறையா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு ஸோ நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது வொர்க் வொர்க் பண்ணி வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது எனக்கு காமெடி ரீல்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன் நான் சிரிச்சுட்டு இருப்பேன் மேக்ஸிமம் எனக்கு பிடிக்காத விஷ்யன்னு பாத்தோம்னா சோசியல் மீடியாஸ் எந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதுமாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கு ஸோ அதனால அந்தமாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தாலும் சரி ஒரு சில போஸ்ட் பார்த்தாலும் சரி அது நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் ஸோ அந்தமாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிடிக்காது